நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் ஊர் பாண்டான் குளம்னு ஒரு குளம் இருக்குது பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குது தண்ணி வந்தால் நல்லா நீச்சல் அடிப்பேன் நல்லா குளிப்பேன் என்ன நேரம் போகிறதே தெரியாமல் குளித்துப்புட்டு வீட்டில் வந்துட்டு திட்டு வாங்குவேன்